பொதுவாக இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் அப்படிங்கிறது அதாவது விளையாட்டு அப்படிங்கிறது வந்து அதிகமாக அடிக்கடி கன்டன் பண் கன்டெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ சின்னதாக ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னாகூட அந்தத் திருவிழா முடிஞ்சு அந்த அன்றைக்கி சாய்ங்காலமோ இல்லை ஒரு மத்தியான டைம்லேயோ எல்லாம் திருவிழாலெலாம் முடிஞ்சு எல்லா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வச்சு குழந்தைகள் எல்லாம் வந்து கூப்பிட்டு ப பங்குபெ பங்கேற்கச் சொல்லி அவ அவ அவர்களுக்கு ப ஜெயித்தவங்களுக்கு பரிசு தோற்றவங்களுக்கு ஆறுதல் பரிசு அந்த அந்த மாதிரியான சின்ன சின்ன பரிசுகளெலாம் கொடுத்து ஊக்கப்படுத்துவாங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு முக்கியமான காரணம் ஏன்னால் இப்போது இருக்க குழந்தைங்கள் எல்லாம் டெக்னாலஜி வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க ஸோ இப்போ அதை தாண்டி அந்த அந்த மாதிரி வெளியே வந்து விளையாட்றதுக்கான அது ஒரு வாய்ப்பு இன்னோன்று வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்த வளருது அப்படின்னா அது வளர வரல எல்லா விஷயங்களும் எல் வளர வளர எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா தோற்கவும் தெரியணும் ஜெயிக்கவும் தெரியணும் தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையோட கடைசிப்புள்ளி கிடையாது வெற்றி அப்படிங்கிறது தலை கணத்தை தூக்கவும் கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதனால் தான் அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து கிராமப்புறங்களில் அடிக்கடி வ வைக்கிறது ரொம்பவே நல்லதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் நன்றி